நான் வந்து ஒரு மார்கட்டிங் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸோ வந்து நான் வந்து என்ன எதிர்பார்க்கிறேனா இப்போ வந்து பியூச்சரில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கணும் நம்ம முன்னாடியே சேல்டிரி ஹைக் கிடைக்கணும் அதில் வந்து பர்மனென்ட் ஜாப் இருக்கணும் நிறைய பொசிசன் வந்து ஹையர் பொசிஷனில் கிடைக்கணும்னு சொல்லி பார்ப்பேன் இன்னும் நான் நம்ம வேலை செய்கிறோன்னா அது வந்து சீனியர் பொசிஷன்னு அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் லெவல் ரேஞ்ச் நம்ம கீழே வந்து இவ்வளோ எம்ப்ளாயீஸ் வொர்க் பண்ணுற மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷன் கிடைக்கணும் அது அந்த பொசிஷன் வரதுக்கு வந்து நம்ம இப்போது இருக்கிற இதில் வந்து பொசிஷன் வந்து நம்ம ஹார்ட் வொர்க் பண்ணி அந்த பொசிஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணுன்ற கொண்டு போகிறளவுக்கு நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சு அந்த லெவலுக்கு வர மாதிரி வந்து நம்ம கடினமாக உழைத்தோம்னா நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஹையர் பொசிஷனில் நல்லா சேல்ரில நல்லா இன்சென்டிவ் எல்லாம் வாங்கிகிட்டு இருக்கலாம்